நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமையல் கத்துக்கும் போது அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு சமைச்சது வந்து கூட்டாஞ்சோறு தான் செஞ்சேன் நானு எனக்கு ஃபஸ்ட்டு எப்டி செய்யறதுன்னே தெரியாது அம்மாவ கேட்டு கேட்டு செஞ்சேன் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு பரவாயில்லையா இருந்துச்சு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அம்மாவை கேட்டு கேட்டு நிறையா சமையல் கற்றுக்கிட்டேன் அப்போது வந்து அப்படி செஞ்சு நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இப்போ வந்து நிறையா யூடியூப்லலாம் நிறையா ஃபுட்லாம் பார்க்குறேன் அதை பார்த்து நிறையா செய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் வந்து குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் யூடியூப் பார்த்து சமைச்சி எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு கொடுப்பேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்கள் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும்